விவசாயம் அப்படின்றது நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது விவசாயம் இல்லாமல் அரிசி வராது எந்த ஒரு பொருளுமே வராது ஒரு பருப்பாக இருக்கட்டும் இந்த பருப்பு கூட விவசாயம் இல்லாமல் வராது அப்படி இருக்கும் போது நம்ம நம்ம குடும்பத்தில் விவசாயி வச்சுக்கிட்டு விவசாயம் செய்யாமல் இருக்கிறதலாம் ரொம்ப தப்பு தான் விவசாயன்றது நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின் கேட்டிங்கன்னா ல்விவசாயம் பண்ணி அரிசி வந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் சப்போஸ் யாருமே விவசாயம் பண்ணல அப்படினா நம்ம சாப்பாட்டுக்கு எங்கே போவோம் அது ஒரு பெரிய கேள்வி குறியாக இருக்குது இங்கே நிறைய பேர் விவசாயம் செய்கிறதில்ல மண்ணில் கை வச்சால் இது அது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்றத்துக்கு நம்ம உழைக்கணும் அது என்ன வேணா செய்யலாம் விவசாயன்றது ஒரு நல்ல தொழிலாக தொழில் தொழில்னு சொல்றதவிட அது நம்மளோய கடமை அப்படி இருக்கும் போது நம்ம செய்ய மாட்டோம் நம்ம அதுக்கு முக்கியதுவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்ம எல்லோரும் முழுமையாக செஞ்சால்தானே அந்த இது வீட்டுக்கும் வரும் அப்போதான நம்ம சாப்பிட முடியும் இல்லாட்டி பொருளாதரம் என்ன ஆகிறது காய்லாம் வெளி நாட்டுகாரங்கள்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம் எங்கே போகிறது ஸோ விவசாயம் நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி செய்யணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் எல்லோரும் விவசாயம் செய்யணும்